தொழில்நுட்பத்தோடய வளர்ச்சி வந்து பார்க்கும் பொழுது பரிணாம வளர்ச்சி தான் தொழில்நுட்பம் என் வாழ்க்கையை பலவகையில் மாற்றி இருக்கிறது அதில் நேரம் ஆன்லைனில் என்னுடைய நேரத்தை நான் செலவிடுவது நான் என் குடும்ப உறுப்பினர்களோடு பேசுற நேரம் குறையுது என் மனதில் மாற்றம் தெரிகிறது தொழில்நுட்பத்தினுடைய என்னோடய பயன் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிற என் நண்பர்களோடும் பேச வீடியோ கால் பேச முடிகிறது